ஹலோ குட் ஈவ்னிங் மேம் ஆ புவனேஷ்வரி டாக்டர் தானே மேம் ஆ நான் வந்து மெடிக்கல்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன் மேம் எங்கள் எங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் நியூ மெடிஷன் வந்துருக்குது அதை உங்கள் பேஷன்ட்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே மேம் ஆ ஆமாம் மேம் கேன்சர் கேன்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ள மெடிஷன் மேம்

ஆ அதுக்கு பின்னாடியே இருக்கும் மேம் நீங்கள் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மேம் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் மேம் ஆ ஆமாம் மேம் அதாவது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குள்ள மெடிஷன் மேம் ஆ ஆமாம் மேம் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போது கொடுக்கறேன் மேம் என்றைக்கி மேம் வரட்டும் நம்ம நேரில் பார்த்து பேசுவோம் டூ வீக்ஸ் கழிச்சால் ஓகே மேம் ஆ நேரில் வந்து ஏ என்னோடய ஸ்டூடென்ட்ஸ் வருவாங்க மேம் வந்து அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்